ஒரு ஷார்ட் டாப் ஒன்று ஆன்லைனில் ஆர்டெர் போட்டுருந்தன் போட்டோல்ல பார்க்குறதுக்கு பர்ஃபெக்ட்டாக காமிச்சிருந்தாங்க பட் நான் வாங்குனன் அப்புறம் வந்து மெட்டிரியலும் சரியில்லை நான் ஆர்டெர் போட்ட கலர் ஒன்று அது வந்த கலர் ஒன்று நான் லைட்டு ரெட்டில் போட்டுருந்தேன் வந்தது டார்க் மெரூன் கலரில் ஒரு டாப்பு வந்துருந்துச்சு வொயிட் கலர் ட்ரெஸ் ஆர் ஒன்று ஆர்டெர் போட்டுருந்தேன் அது வொயிட் கலர் பார்த்தீங்கனா அந்த மெட்டிரியல் வந்து சுத்தமாக சரியில்லை கலரும் வந்து ஒரு மாதிரி லைட்டு எல்லோவ் மாதிரி இருந்துச்சு ஒரு சாண்டல் மிக்ஸ்டு எல்லோவ் மாதிரி இருந்துச்சு சுத்தமாக குவாலிட்டி நல்லா இல்லை நான் போட்ட சைஸ் ஒன்று வந்த சைஸ் ஒன்று அதே மாதிரி அந்த மணிக்கு ஏற்ற குவாலிட்டி அந்த ட்ரஸில் கிடையாது தென் ஸ்ட்ரிச்சிங்லாம் சரி இல்லை அதில் ஒரு பால்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஸ்ட்ரிக்ச் பண்ணிருந்தாங்கள் அந்த பால்ஸுலாம் எடுத்துட்டு வந்துருச்சு ஃபர்ஸ்ட்டு டேவே யூஸ் பண்ணி பார்த்தேன் எனக்கு இது செட்டாகல இது எனக்கு பிடிக்கலொம் பிடிக்கல இந்த கலர் இது எதுவுமே சுத்தமாக நல்லா இல்லை ஸோ இது வந்து என்னோட நெகட்டிவ் இன்னுன்னு நினைக்கிறன் இந்த ப்ராடக்ட்டோட நெகடிவ்வுனு எனக்கு நினைக்கிறன்